விழுப்புரம் மாவட்டத்தில் காமனானது எதுனு பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பொதுவான ஒரு பண்டிகை அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சார விழா அப்படினு பாத்தீங்கன்னா தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து கலாச்சார விழாக்க கொண்டாடுவாங்க அதிகமாக வந்து குடியரசு தின விழாவும் அப்படினும் போது ஸ்கூல்சு காலேஜிலலாம் வந்து கொடி ஏற்றுவாங்க அப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் போயிட்டு கூடயிருந்து ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜை போகி சிவராத்திரி இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக கொண்டாடுவாங்க இங்கே கொண் அந்த கொண்டாட்டத்தில் நம்மளும் வந்து என்ன ஃபேமிலிஸ்வோடய கொண்டாடுவோம் ப்ரெண்ட்ஸ்வோடய கொண்டாடுவோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக வந்து இந்தமாதிரி பண்டிகை தான் கொண்டாடுகிறாங்க